ஹலோ ஆ ஹலோ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்க அம்மா ஓகே ம் ம் தெரில பார்த்திங்கன்னா ஒரு நாளில் சுற்றி பார்க்கமுடியாதும்மா அது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒரு ஒரு வாரம் ரெண்டு மூண் நாள் எல்லாம் ஆகும் அமௌண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே ஆகும் ஏன்னா இங்கே ஃபுட்டுக்கு ரூமுக்கு எல்லாத்துக்குமே வந்துவிட்டு நம்ம அமௌண்ட் போடுறனால ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஆகும் எவ்வளோ பேர் வரிங்க பத்து பேரா ஆ சரி ஓகே அம்மா எப்போ வரிங்க ஆ சரி ஓகேம்மா வந்துவிட்டு வண்டிக்கு வந்துவிட்டு தனியா சார்ஜ் ஆகும் ரூமுக்கு ப்ளஸ் வந்துட்டு சாப்பாடுக்கெல்லாம் சேர்த்து அஞ்சாயர் ரூபா ஆறாயர் ரூபா ஆகும்மா ம் அதில் ஒரு மூண் நால் நாள் ஆகும் ஏன்னா எல்லாருமே எல்லாமே அங்கே நிறைய விலங்குகள் எல்லாமே வர்றனால அங்கே பார்க்குறதுக்கு வந்துவிட்டு நிறைய ப்ளேஸ் இருக்கு அதனால ரெண்டு மூண் நாள் ஆகும் ஒரு நாளில் எதுவும் சுற்றி பார்க்க முடியாது அம்மா ரெண்டு மூண் நாள் ஆகும் அமௌண்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஜாஸ்தி ஆகும் ஆமாம் ஆமாம் ஆமாம் எல்லாமே வசதி ஆ எல்லாமே பாதுகாப்பு பாதுகாப்பாக தான்மா இருக்கும் நாங்கள் வந்துவிட்டு நாங்களே கொண்டு போய் காட்டியும் எல்லாமே எல்லா ப்ளேஸ்ஸுமே உங்களுக்கு நாங்கள் பர்ஃபெக்டாக காட்டி எல்லாமே உங்களுக்கு காட்டி தான்மா கூட்டு போகறோம் அதனால் எதுவுமே உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது அமௌண்ட் மட்டும் நீங்கள் வந்துவிட்டு ரொம்ப கம்மி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்க்கு மேலே வரும் முதுமலையை விட்டு அப்போ தான் எல்லா இல்லைம்மா எல்லா ட்ராவல்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா அந்த அமௌண்டு தான் வாங்குறாங்க நாங்கள் கம்மியாக தான் சொல்லுறோம் மற்றது எல்லாம் பார்த்திங்கன்னா எயிட் தௌசண்ட் நைன் தௌசண்ட் எல்லாம் வாங்குறாங்க பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன் வீக்கு இருக்க போகறீங்கள அதனால் ஜாஸ்தி தான் ஆகும்மா ஓகேம்மா நீங்கள் போய் இல்லை நீங்கள் சுற்றி பார்த்துட்டே கொடுத்தா போதும் ஸ்டார்ட்டிங் மட்டும் ஒரு டூ தௌசண்ட் மட்டும் கொடுத்தா போதும்மா சரி ஓகே ஓகே மா